ஆ வணக் ஆ வணக்கம் நீங்கள் எங்கேயிருந்து பேசுகிறிங்க டாக்டர்தான் பேசுகிறேன் சரி

சரி சரி என்ன வேலை பார்க்குறீங்க சரி ஆ ஆ ஆ சரி சரி அதாவது வந்து இது சாதாரண வலியாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா அதிக நேரம் முழிப்பு இருக்கக்கூடாது ஒன்று செல்லு அதிக நேரம் பார்க்கக்கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பீடி சிகரெட்டு தண்ணி இந்தமாதிரி பழக்க வழக்கங்கள் இருந்ததுன்னால் உங்களுக்கு இந்தமாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அதெல்லாம் குறச்சிக்கங்க அதெல்லாம் குறச்சிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்க்கறனால எல்லாமே உடம்பு லேசாக வலிக்கும் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உறங் நல்லா உறங்கி எந்திரிச்சுட்டாலே உங்களுக்கு எல்லாமே சரியாகிடும் பார்த்துக்கோங்க சரி பார்க்கிறேக்கா நாம் கொஞ்சம் பிஸியாகதான் இருக்கிறேன் ஏனால் ஒரு நேரம்னா வாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சின்னா வாங்க இல்லை நாளைக்கு கூட வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் வேணும்னா போட்டு விட்றேன் மாத்திரைகள் எழுதி தர்றேன் ஒரு வாரங்கழிச்சி பாருங்க சரியாயிட்டுன்னால் பிரச்சினை இல்லை அடுத்து சரியாகலைன்னா வாங்க இன்னும் நிறையா டெஸ்ட் எடுத்துதான் பார்த்து மேற்கொண்டு எது என்ன செய்யலாம் ஏது செய்யாலான்னு முடிவு எடுக்கணும் வாங்க வாங்க வெல்கம் வாங்க இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு மருந்து மாத்திரை தர்றேன் அதை சாப்பிடுங்க ஒரு வாரம் மறுபடியும் அதேமாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு மறுபடியும் ஸ்கேனு அது இதுந்துலாம் ரிப்போர்ட்டு பிளட்டு யூரின் எல்லாம் டெஸ்ட் எடுத்தால்தான் நம்ம மேற்கொண்டு ஆலோசனை பண்ண முடியும் என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கலாம் சரிங்களா ஆமாம் ஆமாம் ஆமாம் சரி தேங்க்யூ